இந்தியக் கல்விமுறை வந்து ஒரு சுமாரான கல்விமுறைன்னு தான் நான் சொல்லுவேன் மற்ற நாடுகளை சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்தியக் கல்விமுறையில் ரொம்ப மாற்றம் கொண்டு வரணும் ரொம்பவே மாற்றம் தேவைப்படுது முதல்ல இங்கே இருக்கிற கல்விமுறை எப்படின்னு நான் சொல்லிடுகிறேன் இங்கே வேறுபாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அரசு கல்வி ஒரு மாதிரியும் தனியார் கல்வி ஒரு மாதிரியும் நடத்துவாங்க அரசுக் கல்வித் திட்டத்தில் ஆசிரியர்கள் பாடம் சரியாக எடுக்கிறது இல்லை முக்கியமாக ஆங்கில பாடம் சுத்தமாகவே எடுக்கிறது இல்லை பெற்றோர்கள் வந்து அதிகமாக குழந்தைகளை தனியார் பள்ளியில் தான் சேர்க்குறாங்க தனியார் பள்ளியில் இருக்கிற வசதியை அரசுப் பள்ளியில் கொண்டு வந்தால் மக்கள் ஏன் படிப்பை காசு கொடுத்து வாங்கிற நிலைமை ஏற்படணும் இந்த நிலைமை கண்டிப்பாக மாறணும் இப்போலாம் மருத்துவ படிப்புக்கு தான் மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இது எழுத்துத்தேர்வை வச்சு தான் மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கு இந்தியா முழுக்க ஒத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டில எதிர்ப்பு வந்து ரொம்ப அதிகம் இந்த எதிர்ப்பு நிலை கண்டிப்பாக மாறணும் மருத்துவப்படிப்பில் தரமான மருத்துவர்கள் வேணும்னால் எழுத்துத்தேர்வு மூலயமாக தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் எல்லாரும் மருத்துவர் ஆகணும்னு பெற்றோர்கள் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது இந்த படிப்பை தவிர நிறைய அறிவியல் படிப்புகள் நிறைய வந்துடுச்சி மாணவர்களை அதிலையும் சேர்த்துவிடணும் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதில் வந்து மாணவர்களை சேர்த்து விடணும்னு நான் நினைக்கிறேன் இந்தியக் கல்வியில் ரொம்ப மாற்றம் தேவைப்படுது இந்தியக் கல்வியில ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது